நான் இப்போ ரீசண்டாக வந்துட்டு ஒரு பிரைட் மேக்அப் பண்ணியிருந்தேன் ஒரு பிரைடுக்கு வந்துட்டு மேக்அப் பண்ணியிருந்தேன் அது அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டையில்ஸ்க்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிளாஸ்டிக் கோ ஃப்ளவர்ஸ் வெச்சு டிசைன் பண்ணணும் அதை தான் வந்துட்டு அது அதுக்கு என்ன ஐட்டபுன்னால் ஒரு கலர் கிடைச்சிது ஒரு கரல் கெடைக் ஒரு கலர் கிடைக்கல ஸோ நான் ரொம்பவே அலஞ்சு அப்புறம் கடைசியா ஒரு வழியாக கலரெல்லாம் கிடைச்சு அந்த ரைத்து வைச்சு நான் வந்துட்டு ஃப்ளவர் வந்துட்டு கோர்கும் போது எனக்கு வந்துட்டு அது பிளெண்டாகலை அது வந்துட்டு நான் அது தான் வந்துட்டு என்னோட ஒர்க்கிலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக நான் வந்துட்டு பண்ண ஒர்க்கு ஸோ லாஸ்ட்டாக எப்படியோ எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஃப்ளவர் வந்துட்டு ஹோல் பண்ணி கடைசியா வந்துட்டு நான் பிரைடோட மேக்அப் வந்துட்டு முடித்தேன் ஸோ அது வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஒர்க் வந்துட்டு அந்த ஃப்ளவர் பிளெண்டிங் அந்த டைப் தான்